எங்கள் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் சுற்றுலா தளம் நிறைய இருக்குது இந்த சுற்றுலா தளத்தில் சுற்றி பார்க்கறவங்க நாளுக்கு நாளுக்கு அதிகமாயிட்டே வராங்க இந்த மாதிரி ஏன் அதிகமாக சுற்றி பார்த்துட்டு வராங்கனா சுற்றி பார்க்கறுக்கு வராங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு வழிமுறை வழிபடும் முறைகள் அது தான் காரணம் அப்புறோம் நம்மளோட சிறந்த கட்டிட கலைகளும் அப்புறோம் வளங்களும் பசுமை நிறைந்த இயற்கையான இடங்களும் தான் ஈரோட்டில் பண்ணாரி கோவில் கோவிலுக்கு வந்து அதிகமாக வருவாங்கள் அப்புறோம் பாரி ஊர் கோவில் பச்சை மலை அப்புறோம் ஈரோட்டில் இருக்கிற வஉசி பூங்கா இதுக்கு வந்து அதிகமாக சுற்றுலா தள சுற்றுலா பயணிகள் வருவாங்கள் அப்புறோம் கோபியில் இருக்கற இயற்கையான பசுமை நிறைந்த பசுமை நிறைந்த இடங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கலாம் வெளியூர்லேந்து வருவாங்கள் இது ஒரு அருமையான அருமையான சுற்றுலா தளமாக மாறிகிட்டு வருது இது வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு முக்கியமான அடையாள அடையாளமாக மாறும்